உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் எனக்கு மிகவும் அப்படி எழுதப்பட்ட புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவை வந்து பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் மொத்தமாக ஐந்து பாகங்கள் உள்ளது அந்த ஐந்து பாகங்களில் ஒரு சிம்மாசனம் ஒரு பெண்ணினால் ஏற்படும் ஆட்சி சூழல் மற்றும் அதை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் பிரச்சனைகளை கண்டு நம்ப வே வே எப்படியெல்லாம் ஒருவரின் வாழ்க்கை விளையாடும் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சோழ மன்னர்களில் ஆட்சியை கலைப்பதற்கு பாண்டிய குலத்திலிருந்து ஒரு ம பின் வந்து சோழ குல மன்னனை மயக்கி தனது அழகினால் மயக்கி அந்த சோழ குலத்தையே அழிக்கும் முயற்சி செய்வாள் அந்த மத்த அந்த புத்தகம் படிக்க மிகவும் சுவாரசியமாக இருக்கும் வேறு வேறு புத்தகங்கள் எதுவும் உண்மை சம்பவத்தை கொண்டு நான் இதுவரை படித்ததில்லை மற்றபடி உண்மை சம்பவங்களை கொண்டு எழுதப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது நமது புது நிறையா நமது தலைவர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்கள் ஆனால் ஆவ் அவை அனைத்துமே வந்துவிட்டு அப்படியே அப்படியே வந்து ஃபுல் அனைத்தும் உண்மையாக இருக்குமென்று நம்மளால் கூற முடியாது அது சற்று உண்மையாகவும் இருக்கும் சற்று பொய்யாகவும் இருக்கும் அதை நம்மளால் கூற முடியாது உண்மை சம்பவங்கள் கொண்டு ஓரளவுக்கு த தத்துவமாக இருப்பது வந்து பொன்னியின் செல்வன் அதில் மொத்தம் ஐந்து பாகங்கள் உள்ளது அந்த ஐந்து பாகங்களும் படித்து முடிப்பதற்கு ஒரு அட் ஒரு மூன்று மாதம் முதல் ஆறு மாதங்கள் ஆகும்